ஐயா வணக்கங்கய்யா அர்ச்சனா உணவகங்களா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா அதாவது என்னங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்திங்கனா சேலத்துலருந்து திருச்சி வந்துக்கிட்டு இருக்கேங்கய்யா நடுவில் வந்து பார்த்திங்கனா வானிலை மாற்றத்துனால என்னோட ரயில் ரயில் வந்து பார்த்திங்கனா தாமதமாக வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கனா எனக்கு உணவு எதுவும் இல்லைங்கய்யா இப்போ நான் இப்போ தான் வந்து சேலத்துலேருந்து கொஞ்ச தூரம் போயிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கனா அந்த கரூர் ரயில் நிலையத்தில் வந்து பார்த்திங்கனா நான் உங்களுக்கு அந்த எனக்கு உணவு மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்து தரமுடியுமாங்கய்யா ஆ ஆமாங்கய்யா உணவுதாங்கய்யா என்ன இருக்குதுங்கய்யா ஆ சப்பாத்தி இருக்குதுங்களா சப்பாத்தி ஓகேங்கய்யா தோசை அப்புறம் என்னங்கய்யா இருக்குது இட்லி வேற என்னங்கய்யா இருக்குது பிரியாணி இருக்குதுங்களா சரிங்க சரிங்க சரிங்கய்யா கரூர் ரயில் நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கனா என்னோடய ரயில் வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டு மணி அளவில் வருங்கய்யா நீங்கள் எனக்கு வந்து ஒரு பிரியாணி மட்டும் ஒரு ரெண்டு மணி அளவில் கொண்டு வந்து கரூர் ரயில் நிலையத்தில் தந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கய்யா ஓ ஆமாங்கய்யா ஸ்விகில் ஆடர் பண்ணட்டுங்களா சரிங்கய்யா சரிங்கய்யா அர்ச்சனா உணவகம் தானங்கய்யா ஆ சரிங்கய்யா சரிங்கய்யா எனக்கு வந்து ஒரு பிரியாணி மட்டும் நான் வந்து அந்த ஸ்விகிங்கிற ஒரு செயலி மூலிமா நான் வந்து ஆடர் பண்ணிடுறேங்கய்யா எனக்கு வந்து கொஞ்சம் சூடாக மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தரமுடியுங்களா ஆ ஆமாங்கய்யா ஆ உணவு நல்லாருந்தால் போதும் ரொம்ப சந்தோஷங்கய்யா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா என்ன பண்ணுறது இந்த க வானிலை மாற்றத்தினால தான் ரயில் கொஞ்சம் தடங்கலாகிடுச்சு நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டுங்கிறதவிட ஒரு ஒன்று ஐம்பது அந்த நேரத்துலேயே வந்து பார்த்திங்கனா கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கய்யா ஆமாங்கய்யா சரிங்கய்யா நான் வந்து ஸ்விகில் உங்கள் ஹோட்டலில் ஆட்ரு பண்ணிகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேங்கய்யா நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா